ஒரு பஸ்ல வந்து போய்கிட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்து எங்கே அப் எங்கே அப்படின்னா சென்னை ஸோ சென்னை மாநகராட்சியில வந்து எனக்கு எந்தெந்த எடம் எது அப்படின்றது வந்து தெரியாது எந்த பஸ்ஸு ஏறணும்னு கூட தெரியாது பட் ஆனால் வந்து இப்போது ஓட்டேரி போகிறோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டிலந்து ஏற்றி விட்டாங்கள் இந்த பஸ்ஸு ஏறுமா இந்த பஸ்ஸு ஏறுனால் அங்கே போய் இறங்கிர்லாம் பட் எந்த நிறுத்தம் அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா வந்து சென்னை பொறுத்த வாட்ல வந்து இந்த இந்த இது பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிலாம் வந்து அந்த பலகையெலாம் வச்சு சொல்லலாம் மாட்டாங்கள் இப்போ தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து அவங்க ஈஸியாக வந்து இறங்கிருவாங்க பழக்கப்பட்டவுது அவங்களுக்கு இப்போது வந்து இப்போது நாங்கள் வந்து மதுரையிலருந்து போகிறோம் சென்னை வந்து எங்களுக்கு புதுசு அப்படின்னம் போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பஸ் வந்து ஓட்டுநர் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி வந்து நாங்கள் புதுசு பொண்ணு பொண் பொம்பளை பிள்ளை வேற எனக்கு வந்து எந்த நிறுத்தம் அப்படின்றது தெரியாது ஸோ நீங்கள் வந்தால் அப்படின்னா எங்களுக்கு முன்னே முன்னாடியே வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதை வச்சு இறங்கிப்போம் அப்படின்றத நான் சொன்னோம் ஸோ சொல்லும் போது அவங்க கரெக்டாக வந்து அந்த எடம் வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த ஏரியா இதை வந்து இந்த எடம் வந்து இதுமா ஸோ இது வந்து இப்படி தான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்குணும்

எழுதி போட்டிருப்பாங்க இந்த ஏரியா அப்படின்றத அதை இருக்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ப இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக போகிறிங்க ஸோ சில விஷயங்கள் எல்லாத்தியுமே வந்து நம்ம தெருஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் பார்த்துட்டே வாங்க ஏதாவது ஒரு இப்போ இந்த ஸ்டா இந்த பல இந்த நிறுத்துமிடம்னால் இந்த நிறுத்துமிடத்தில் இந்த ஒரு இது இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் நியாபகம் வச்சுக்கோங்கள் அது உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த நடத்துனர் வந்து எங்களுக்கு சொன்னார் ஸோ வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய நன்றியை வந்து நான் தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா அவரோட உதவி இல்லாமல் நான் வந்து நல்லபடியாக அந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்க முடியாது ஸோ நன்றி ஐயா